ராக் கிளைம்பிங் ராக் கிளைம்பிங் நான் ஃபர்ஸ்ட்டு எங்கே பார்த்தன்னா எங்களை காலேஜில் எல்லாரையும் டூருக்கு கூட்டிட்டு போகும்போது ஒரு ஒரு ஒரு ஊராக விசிட் பண்ணிட்டுருந்தோம் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹிமாச்சலப்பிரதேஷ் கூட்டிட்டு போயிருந்தாங்க அந்த இடத்துல தான் ராக் கிளைம்பிங் நான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ராக் கிளைம்பிங் பொதுவாக இந்த மலை பிரதேசம் அந்த மாதிரி ஏரியாவில தான் அந்த ராக் கிளைம்பிங் எல்லாம் ஒரு ஒரு விளையாட்டுருக்கும் அது பார்க்க கொஞ்சம் ஈஸியாக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமானது அது மேலேலாம் ஏறி மலையில் போகற மாதிரி இருக்கும் அதில் நமக்கு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க அது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக எல்லாரும் சேர்ந்து போகும்போது கொஞ்சம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு கொஞ்சம் ஃபன்னாக நல்லா எல்லாரும் ஏறியிட்டு பட் எனக்கு அது தான் ஃபர்ஸ்ட் டைம் ஏறும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் ஃபென் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாரும் சேர்ந்து போகும்போது கொஞ்சம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நெக்ஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி ஹிமாச்சலப்பிரதேசம் சைட் எல்லாம் எங்கேயாது போயிருந்தோன்னா நா ராக் கிளைம்பிங் ட்ரை பண்ணுவேன் எனக்கு பிடிச்சிருந்ச்சி அது ஏறும்போது கொஞ்சம் நல்லாருந்துச்சு ஒரு நல்ல மெமரிஸாக இருந்துச்சு நிறையா அங்கே நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் போய் ஃபோட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டோம் நல்ல ஒரு உட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எனக்கு ராக் கிளைம்பிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சி